டென் டேஸுக்கு முன்னாடி அமேஸானில் வந்து எனக்கு ரெட்மி மொபைல் ஃபோன் வந்து டெலிவெரி கொடுத்துருந்தாங்க இப்போ நான் ஒன் வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் முதல் வந்து கேம்ரா கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து ஃபில்ட்ரு போடாமயே நமக்கு நல்லா கிளியராக நமக்கு இருக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம சார்ஜு போடணும் அவசியம் இல்லை அவங்களே நமக்கு ஒரு பவர் பேங்க் வேற ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டோனா நம்ம எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்றம் வந்து கேம்ரா கிளாரிட்டி ரேம் நல்லாயிருக்கு ஃபோன் வந்து லைட் வெயிட்டடா சூப்பராக இருக்கு ஈஸியாக கேரி பண்ண முடியுது ரேம் நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் மொபைல் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு என்னோட ஃபேர்ஸ்ட் என்ன அப்பிடின்னா என்னோட ஃபேவரேட் கலர்லேயே என்னோட மொபைல் ஃபோன் இருக்கு வெரி குட் குவாலிட்டி இன் ரெட்மி நைன் ப்ரோ